ஆ உங்களோடய ஸ்டேட்டஸில் ஆ எனக்கு இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி கிடைக்குமா ஆ சிக்கன் தந்தூரி இருக்குமா ஓகே அதை எடுத்துட்டு வாங்க ஆஹான் நான் எனக்கு வேறு எதுவும் வேணாம் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் சிக்கன் பிரியாணி அதை வந்துட்டு நான் லாஸ்டாக சொல்கிறேன் ஓகேவா சார் ஒன் மினிட் சார் ஏதாச்சும் ஆஃபர் இருக்குமா உங்களோட ரெஸ்டாரெண்ட்டில் ஓ அப்படியா நான் டூ தௌசன் மேல் சாப்பிட முடியாது பார்க்கலாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்

ஓ ஓகே சார் ஆ ஐஸ்கிரீமில் என்னென்ன இருக்கும் ஃபிளேவர்ஸ் பிளாக் கரெண்ட் இருக்குமா ஓகே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்பைசி சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி எனக்கு எடுத்துட்டு வாங்க அதுக்கு அப்புறமாக லாஸ்ட் அதை எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார்